நான் வந்து எட்டாம் க்ளாஸ் வர தான் படித்தேன் பார்த்துக்கங்க ஆனால் வந்து ரொம்ப படிக்கலை ஏன்னா அப்போ அப்போ எல்லோருமே வந்து சொல்ல தான் செஞ்சாங்க படி எங்கள் அம்மா அப்பாலாம் சொன்னுச்சி நல்லா படிம்மா நீ அப்படினு சொல்லிட்டு ஆனால் நான் தான் வந்து இந்த அப்போ வந்து இந்த பிள்ளைகள் கூட சேர்ந்து விளையாடுற வைக்க இருக்கிறனாலே பக்கத்து பக்கத்தில் இருக்கற பிள்ளைகள் கூட சேர்ந்து விளையாட வைக்கிறனால இந்த படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை படிப்பு முடிஞ்ச உடனே அதை நம்ம கவனமாக படிக்கணும் அப்படிங்கிற அக்கறை இல்லாமல் அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தனால் படிக்க முடியல பார்த்துக்கங்க அதுக்கு அப்புறம் வந்து எவ்வளவோ சொன்னாங்க படிங்கம்மா நீங்கள் படிச்சால் தான் பின்னாடி நல்லா இருக்கற முடியும் அப்படினு சொல்லிட்டு அப்போ அந்த அருமை தெரியலை இப்போ தான் அந்த அருமை தெரியிது படிப்புடைய அருமை வந்து படிச்சால் தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்காண்டியே இப்போ என் பொண்ணை வந்து ஓயாமல் சொல்லுவேன் படிமா நீ படிச்சாகே தான் பின்னாடி நல்லா இருக்க அம்மா தான் படிக்காமல் விட்டுட்டேன் நீனா நல்லா படிப்பா அப்படினு அதிகமாக நான் சொல்லுவேன் பார்த்துக்கங்க படிப்பு தான் இப்போ முக்கியமாக இருக்குது பணம் காசும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது படிப்பு தான் முதல் முக்கியமாக இருக்குது இப்போ எங்கே போனாலும் என்ன படிச்சிருக்க என்னெனு தான் கேட்காங்க நான் வந்து அப்போ வந்து என் அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா படிச்சிருக்கானுங்க அப்போ என்னையும் படி படினு தான் சொன்னுச்சுவோ அப்போ ஒரு விளையாட்டு அங்கே போவோம் இங்கே போவோம் அப்போ பார்த்திங்கன்னா தையல் மிஷின் இருந்ததுனால நான் இதை தைக்க போகிறேன் படிக்க மாட்டேன் அப்படினு சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் அங்கே போய் தையலை போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கங்க தையலை பழக்கவும் அதுக்கு அப்புறம் எம்ராய்டிங் போனதுனால் ஆரி எம்ராய்டிங் போனதுனால் படிக்க முடியாமல் போயிட்டேன் அதுக்கு அப்புறமும் திருப்பி பத்தாம் க்ளாஸில் படிங்க படிங்கனு சொன்னுச்சுவோ கேட்கவே மாட்டோம்ன்டோம் கேட்காம இப்போ தான் அந்த அருமை வந்து தெரியுது படிப்புடைய அருமை வந்து இப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம அதுக்காண்டியாவது பிள்ளைகளையாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போது வந்து என் மகளை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி படிக்கற வச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம படிக்காட்டாலும் நம்ம பிள்ளைகளையாவது படிக்க வைக்கணும் அதான் நல்லது அதனால் படிக்க வைக்கோம்